கிராமத்திலையும் சரி நகரத்திலையும் சரி இப்போ வந்து அதிகமாக நோய்வாய்ப்பு தான் வந்துகிட்ருக்கு ஏன்னா சுத்தமாக கை கழுவுகிறது இல்லை எங்கே போனாலும் அப்படியே வந்து அப்படியே காலும் இது கைகளை சுத்தமாக வச்சிக்கிறது இல்லை அதுவும் இல்லாமல் மழை காலத்தில் மழை வந்தால் அந்த பானையில தண்ணி தேங்குறது அது இதுன்ட்டு டெங்கு வருது அதுக்கப்புறம் மலேரியா வருது இதனாலலாம் கொசு தொல்லை அதிகமாக ஆக கொ எல்லாத்துக்கும் உடம்பு சரி இல்லாமல் போய்டுது இப்போ கொஞ்ச இதில் கொரோனா வந்துச்சு ரொம்ப நெ நிறையா பேர் இறந்துட்டாங்க கோடி கணக்கில் இறந்துட்டாங்க அதெல்லாம் வந்து அசுத்தத்தினால தான் சுகாதாரம் இல்லாதனால் தான் வந்துகிட்ருக்கு எங்க எங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து சுத்தமாக இருந்து நகர நகராட்சியிலேருந்து வராங்கள் ஆனால் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சி கொடுத்தாங்கன்னா அந்த அசுத்தங்களலாம் செலவு நிறையா நிறையா பேர்த்துக்கு உடம்பு சரியில்லாமல் நிறையா காசு செலவு ஆகுறதுனால அவங்களும் இது பண்ண கூடுதலாக சுத்தம் பண்ணி கொடுத்தா அவங்க கொஞ்சம் சுதா சுகாதாரமாக இருக்கும்